ஹலோ சிமெண்ட்டு கடைங்களா இந்த தம்பி சிமெண்ட்டு கடைலிருந்து பேசுகிறீங்களாங்க சிமெண்ட்டு இப்போ வீடு கட்டப் போகிறேங்க சிமெண்ட் என்ன சிமெண்ட் நல்லா இருக்கும் அது வந்து கேட்டால் இப்போ வீடு கட்ட காண்ட்ராக்ட் விட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த சிமெண்ட் வந்து எது வேணுன்னே அவங்க சொல்லல அதனால் உங்ககிட்டே கேட்குறோம் என்னென்ன என்ன என்ன சிமெண்ட்டு ஐயா இருக்கும் ம் சரிங்க சரிங்க ஐயா அப்போன்னா அந்தக் கோரமண்டல் சொல்கிறீங்கல்ல கோரமண்டல் என்ன ரேட்டு ஐயா வரும் நானூறுபாங்களா இல்லை ஒரு எதுனா கம்மி பண்ண முடியுமா ஐயா சரி இப்போ ஒரு நூறு மூட்டை இதை போல் வாங்கிறேன்னா கம்மி பண்ண முடியுமா அப்படிங்களா சரிங்கய்யா அப்புறம் வந்து நான் நிறையா பேர்க்கு சொல்லிவிடுவோம் ஐயா அதுக்காக தான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் வீடு இப்போ தான் கட்டிட்டுருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா ஐயா ஸ்ட்ராங்கா இருக்குமா அது சரிங்க சரிங்க சார் சார் அது போட்டு பூசுலால்ல சார் ம் ம் ம் புரியிது சார் போட்டு பூசலாமா இல்லை கான்க்ரீட் மட்டும் பண்ணலாமா சார் பூசலாமான்னு கேட்குறேன் சார் அதை வச்சு ம் ம் ம் சரிங்கய்யா நான் புக் பண்ணுறேன் இப்போ வேறு என்னென்ன ஐயா இருக்குது நம்மகிட்டே வேறு என்னென்ன ப்ராண்ட் இருக்குது இப்போ ஆ ஆ ஆ இல்லைங்கய்யா கோரமண்டலே வாங்கிலாம் ஒன்றும் இல்லை ம் ம் ம் கட்டட செலவைப் பார்த்துட்டு நான் பார்த்துட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் ஐயா பண்ணிட்டு ஒரு ஆ நூ ஒரு நூறு மூட்டை எடுத்து வைங்க ஐயா ம் ம் சரிங்கய்யா ஓகே ஐயா நீங்கள் எடுத்து வைங்க சரி நீங்கள் எடுத்து வைங்க ஐயா நான் நேரில் வந்து வாங்கி வாங்கி வந்து பார்த்துக்கிறேன் வந்து பார்த்து வாங்கிறேன் சரிங்கய்யா ஓகே ஐயா நன்றி ஐயா